எங்கள் எல்லாத்துக்குமே பழனி போகணுன் ரொம்ப நாள் ஆசை ஏன்னால் அது இங்கே இருந்தே நடந்து எல்லாமே கதை எல்லாம் பேசி சாப்பிட்டு எல்லாேருமே ஒன்றா இருந்து சாப்பிட்டு போகணுன் ரொம்ப நாள் ஆசை அது வந்து போகணுன் ஒரு முடிவோடு இருக்கோம் எப்போ இந்த முருகர் கூப்பிடுவாருன்னு தெரியலை முருகர் கூப்பிடும்போது கண்டிப்பாக போயே ஆகணும்ன் ரொம்ப நாள் ஆசை இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின் நினைக்கிற ஒரு இது வந்து முருகர் கோயில் தான் முருகர் பரன் முருகர் பழனி கோயிலு தான் ஏன்னால் பழனி கோயிலுக்கு இங்கே இருந்து நம்ம வீட்டில் இருந்து ஊ ஊர் ஊராக ஊர் ஊராக போய் கரெக்டாக பழனி போய் சேர்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்களெலாம் அட்டாச் ஆகுமோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லாேருமே ஒரு உறவிக உறவினர்கள் மாதிரி எல்லாேருமே ஜாயிண்ட் ஆகிப்போம் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி போகணுன் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசையை வந்து முருகர் எங்களுக்கு எப்போ கூப்பிடுவாருன் தெரில கண்டிப்பா கூப்பிடும்போது கண்டிப்பாக நாங்கள் போயே ஆவோம் இன்னொன்றும் நாங்கள் சொல்லிக்கிறோம் முருகர் முருகர் கூப்பிடுவாருன் நம்புகிறோம் ஏன்னால் முருகர் கோயில் தான் இங்கே இருந்து நம்ம நடந்து போனால் பஸ்ஸில் போகிறதோ அதெல்லாம் தனி வேன் அதெல்லாம் வேறு பஸ் நடந்து போகிறதோ அது வேறு எங்களுக்கு நடந்து போய் முருகரை பார்க்கணும் அது எங்கள் வீட்டில் இருந்து போகணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை